வண்டி வாகனம் ஓட்டும்போதும் அவங்க கேர்லெஸ்ஸாக ஓட்டுறாங்க அப்படி ஓட்டும்போது ஃபைன் அப்படினு போட போட்டால் அவங்க அதே கேர்லெஸ்ஸாக அடுத்த தப்பாக அந்த தப்பை மறுபடியும் செய்யறாங்க அதே வந்து ஜெயில் தண்டனை இல்லை வேறு எதாவது பெரிய பனிஷ்மென்ட்டாக கொடுத்தா அந்த மாரி தப்பு செய்யாமல் நடக்காமல் தடுக்கலாம் ஆக்சிடென்ட் தடுக்கலாம் அதன்மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்புறம் பார்த்தீங்கனா ஜாதி கொலை இப்போ வந்து லவ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டாங்க அப்படினா கெளரவ கொலைன்னு சொல்லிவிட்டு பண்ணுறாங்க அந்த மாரி இருக்குறவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கனும் நாடே அறியிர மாரி பயங்கரமான தண்டனை கொடுத்தாதான் அந்த மாரிலாம் நடக்காமல் இருக்கும் அப்புறம் திருடுறது இப்போ நகை விலை ஏறிருச்சு நிறைய நகைத்திருட்டு அந்த மாரி பூ பூட்டை உடச்சி திருடுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஃபைன் அந்த மாரி இல்லாமல் தூக்குத்தண்டனையே கூட கொடுக்கலாம் இப்போ வந்து ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிவக்கிருக்காங்க அதை வந்து ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதே தூக்குத்தண்டனகுடுத்தாங்க அப்படினா அந்த மாரி செய்யமாட்டாங்க ஏன்னா உயிர் பயம் வந்துச்சின்னாவே யாரும் இந்த மாரி திருட்டலாம் பண்ணவே மாட்டாங்க பெண் குழந்தைங்கள வந்து கற்பழிக்குறதை இல்லை வேறு எதாவது சில்மிஷம் அந்த மாரி பண்ணுறவங்க அது தெரிஞ்சாவே அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கனு அப்போ தான் அவங்க வந்து அந்த மாரி செய்யாமல் இருப்பாங்க பெண்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குறமாரியு இருக்கும் அப்ப தான் அவங்கள் பெண் இந்த பெண் கற்பழிக்கிறது அதெலாம் வந்து தடுக்கலாம்